சார் நான் வந்து கேப் புக் பண்ணி ஃபாட்டி ஃபை மினிட்ஸ் ஆச்சு என்னோடய ட்ரெயின் இப்போ வந்து போயிருக்கும் உங்களுக்கு ஜிபிஎஸ் காட்டலேனு சொல்லிவிட்டு லேட்டாக வந்துவிட்டு இப்போ ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லிட்டால் நாங்கள் வெயிட் பண்ண என்னோடய நேரம் வேஸ்ட்டு என்னோடய ட்ரெயினோட மனி வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட் உங்களுக்கு ஜிபிஎஸ் சிக்னல் காட்டு தப்பாக காட்டுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறே ஒரு இடத்துக்கு போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் இதோடு மூணு ட்ரைவர் மாற்றிபோட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்டாஃப் ஹவராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோடய எந்த ட்ரைவரும் ரெஸ்பான்ஸிபிளாக இல்லை வந்த ட்ரைவருமே லேட்டாக வந்திருக்காரு சார் எதுவும் எங்கள் ஃபால்ட் கிடையாது சார் ட்ரைவரோடய ஜிபிஎஸ் கரெக்டாக காட்டல அவங்க கரெக்டான லொகேஷன் வரலனா அது என் மேல் இருக்கிற ஃபால்ட்டு கிடையாதே இப்போது உங்களால வந்து பாதிக்கப்படுறது நாங்கள்தான் என் ட்ரெயின் மிஸ் ஆகிருச்சி சார் இதுக்கு இது வந்து ப்ராப்பரான விளக்கமும் கிடையாது இதை வந்து அக்ஸப்ட் பண்ணிக்கவே முடியாது இதை வந்து என்ன சர்வீஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்றீங்கனு எங்களுக்கு புரியல அந்த ட்ரைவர் எல்லா ட்ரைவருமே ஸ்கிப் பண்ணிகிட்டு போகிறாங்க இல்லைனா வந்துட்டு காசு அதிகமாக கேட்குறாங்க அப்பறம் எதுக்கு டேரிஃப்னு ஒன்று வச்சிருக்கீங்க அப்பறம் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய சிஸ்டம் வந்து ரன் ஆகுது ஒன்றுமே எனக்கு புரியலை இப்போ வந்து என்ன பண்றதுனே தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுகிட்டு இருக்கேன் சார் கரெக்டாக பேமெண்ட் வாங்கிடறீங்க உங்களோடய எல்லாமே இது பண்ணிடறீங்க சொன்ன பேமெண்ட்டு கொடுத்தாச்சி எக்ஸ்ட்ரா முப்பதுருவா ட்ரைவருக்கு கேட்டிருக்காரு அதுவும் கொடுத்துருக்கு லேட்டாக வந்த ட்ரைவருக்கு காசு கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு நிற்கிறேன் சார் என்ன சார் சர்வீஸ் இது இதுக்கு வந்து எந்த ரீஃபண்டும் கொடுக்க முடியாதுங்கிறீங்க உங்களோடய அலட்சியத்தினாலையோ இல்லை உங்கள் உங்களோடய சரியான சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லாததுனால் இப்போ வந்து நான் ஒரு ட்ரெயினை விட்டுட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்ருக்கேன் சார் அப்பறம் எதுக்கு சார் சர்வீஸ் பண்றீங்க நீங்கள் என்ன கேப் சர்வீஸ் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஹாட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கிறோம் ட்ராஃபிக்கும் கிடையாது சார் உங்கள் ஜிபிஎஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகலைனா முழுக்க முழுக்க அதோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தானே சார் புக் பண்ண உடனே வந்திருக்கணும் அட்லீஸ்ட் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அவங்க வழிமாறி போறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஆப்பில் பார்த்து கூப்பிட்டா ஃபோனாவது அட்டென் பண்ணணும் அந்த ட்ரைவர் அட்டனும் பண்ணல சரி சார் அப்பறம் அந்த முப்பதுருவா எதுக்கு சார் எக்ஸ்டரா வாங்குறாங்க அதை பற்றி நீங்கள் எந்த ட்ரைவர்ஸ் கிட்டேயும் இது பண்றது இல்லையா இல்லை ஆமாம் சார் இப்போ நான் கம்ப்ளயின் பண்றேன் அந்த ட்ரைவர் மேல் கம்ப்ளயின் பண்ணி அந்த ட்ரைவர் வந்து நீங்கள் சஸ்பண்ட் பண்றீங்க ஓகே இது உங்கள் சைடில்ருக்கிற நடவடிக்கையாக நீங்கள் பண்ணுறீங்க இப்போ எனக்கு என்ன என் நெலமை என்ன பதில் சொல்ல போகிறீங்க சார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸிபிளாக பதில் பதில் சொல்லுங்கள் சார் எங்கள் உங்கள் தப்பில்லை உங்கள் தப்பில்லை அப்படின்னா உங்களோடய ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்த அவர் ட்ரைவரோடு கனெக்ட் ஆகலை அவர் அந்த மாதிரி காம்பட்டிபிலிட்டியான மொபைல் வச்சிருக்கலனால் அது யாரோடய தப்பு சார் நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ அந்த ட்ரைவர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குறாங்க அதுக்கு நான் வந்து எங்கே கம்ப்ளயின் பண்ணணும் ப்ரொசீஜர் படி சொல்லுங்கள் சார் நான் எல்லாமே ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்றேன் ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிதான் நாற்பத்தஞ்சி நிமிடம் லேட்டாக வந்திருக்கீங்க அப்படி என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதையும் ஃபாலோ பண்ணுவோம் ரீஃபண்ட் கொடுக்குறீங்களா சரி இப்போ நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்ல்ல அதுக்கு என்ன சொல்கிறீங்க சார் இர்ரென்ஸ்பான்ஸிபிளாக பதில் சொல்லாதிங்க அப்பறம் எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் ஒரு கேப் சிஸ்டம் வச்சு ரன் பண்றீங்க ஆன்லைனில் இருந்து டொண்ட்டி ஃபோர் சவன் கஸ்டமர் சப்போட்டுங்கிறீங்க இது கஸ்டமருக்கு சப்போர்ட்டே இல்லைங்க கஸ்டமருக்கு தலை வலிதான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டமெட்டிக்கை ரெடி பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சுச்சிவேஷன் எடுத்து அதை வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற சொலியூன்ஸ் கண்டு பிடிச்சி சொல்லுங்கள்